அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு